குழந்த ஒரு புதுசாக ஒரு குழந்த பிறந்துச்சின்னா அந்த குழந்தைய வந்துங்க நம்ம வந்து அப்படி ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்குறோம் அதாவது தூசி இல்லாமல் கொசு கடிக்காமல் ஒரு இது காற்று கூட அண்டாமல் அந்தமாதிரி அந்த குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்குணும் குழந்த அழுவுதா இல்லை சிரிக்கிதா இல்லை கது காது வலியா வயிற்று வலியா இல்லை அதுக்கு என்ன தொந்தரவுன்னு அடிக்கடி வந்து பார்த்துக்குணும் அப்பப்போ பசி ஒரு மணி நேரத்துக்கு பசி எடுக்கும் நாம்மளே வந்து குழந்தைக்கு தெரியாது அது சொல்லவும் தெரியாது ந நாம்மளே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கு பால் குடுக்கணும் குழந்தைக்கி அப்புறோம் குழந்த தூங்குறாளா குழந்த தூங்கும்போது மூச்சு தினறல் ஏதாவது இருக்கா இந்தமாதிரி வந்து மா கவனித்து பார்த்து நடந்துக்கணுங்க அப்புறோம் பிறந்த முதல் வருடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு ஒரு மூணு மாதம் தாய்ப்பாலுங்க தாய்ப்பால் கொடுக்கலாம் இல்லைனா கூட ஆறு மாதம் தாய்மால் தாய்ப்பால் கொடுக்கலாம் நாலு மாதத்துக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ் இட்லி சாதம் அந்தமாதிரி பருப்பு வகைகள் அந்த காய்கறிகளெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சி மசித்து கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உணவாக கொடுக்கலாம் ஆனால் வீட்டில செய்கிற உணவு தாங்க ரொம்ப நல்லது இந்த செரலேக்ஸு இந்த புட்டி பாலு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடல் நலத்துக்கு கேடு வரும் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்து உடல் நலம் சரியில்லாமல் போயிவிடும் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து நம்ம வீட்டிலே நல்லா எல்லாமே ந ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிக் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க